ஆ எஸ் சொல்லுங்கள் ஓகே மேம் ஆ ஓகே ஆ ஓகே மேம் நான் உங்கள் கொரீஸை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் அவங்களோடய டியூட்டியை தான் அவங்க பார்க்குறாங்க உங்களோடய சிவில்ஸ் ஸ்கோர் வந்து ஹையர் லெவல்ல இருக்குது ஸோ அதுக்காக அவங்க உங்களுக்கு லோன் வேணுமா இல்லை க்ரிடிட் கார்ட் வேணுமா உங்களுடைய யூஸஸ்க்காக தான் அவங்க கேட்குறாங்க மேம் சரி ஓகே மேம் உங்களோடய கம்பளைண்டை எடுத்துக்கிறோம் நான் சொல்லி பார்க்குறேன் மேம் சொல்கிறேன் மேம் கண்டிப்பாக ஆ ஓகே மேம் சிபில்ஸ் ஸ்கோர் வந்து மோஸ்ட்டாக செவன் ஹண்ட்ரட்க்கு மேலே இருக்கணும் மேம் ஆமாங்க ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வேணும் அதே மாதிரி உங்கள் சேலரி பில் வேணும்ல மேம் உங்களோடய சேலரி எவ்வளோ மேம் ஒன் ஓகே மேம் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்னால் உங்களோடய எயிம் வந்து எயிம்லேருந்து ஒரு ட்வெண்டி ஒன் தௌசண்ட் ட்வெண்டி டூ தௌசண்ட்குள்ள உங்களுக்கு லோன் போட்ற மாதிரி இருக்கும் மேம் உங்களுக்கு மந்த்லி இவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் லோனு ஆமாம் மேம் இன்ட்ரெஸ்ட் மேம் உங்களுக்கு லோன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து தனியாக கேப்சர் உங்களோடய ஆதார் கார்ட் பேன் கார்ட் நீங்கள் பேன் கார்ட் வச்சிருக்கிங்களா மேம்

ஆமாம் மேம் அட்டாச்

ஓகே மேம் ஏடிஎம் கார்ட்லாம் அப்ளே பண்ணிடலாம் அப்ளே பண்ணால் ஒரு வித் இன் ஒரு ஒன் வீக் குள்ளேயே உங்களுக்கு கார்ட் வந்துடும் டெம்பரரி கார்ட் தான் பட் வரும் பர்மனெண்ட் கார்ட்லாம் கிடையாது இப்போது ஆமாம் நீங்கள் முதல்ல பேங்க்ல அகௌண்ட் வச்சிருக்கிங்களா மேம் அகௌண்ட்ல இந்த பேங்க்ல அகௌண்ட் வச்சிருக்கிங்களா ஆ ஓகே மேம் நீங்கள் வரும் போது உங்களோடய ஆதார் கார்ட் பேன் கார்ட் அதையும் உங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாமே எடுத்துட்டு வந்துவிடுங்க மேம் உங்களுக்கு க்ரிடிட் கார்டும் வேணுமா மேம் நீங்கள் அவங்க உங்களுக்கு கால் பண்ணுறாங்கள்ல மேம் அவங்கக்கிட்டையே நீங்கள் க்ரிடிட் கார்டை அவங்க எடுத்துக்கிறேன்னு சொன்னிங்கன்னால் அவங்களே உங்களுக்கான ப்ரொசீஜரை அவங்களே சொல்லிடுவாங்க மேம் ஓகே மேம் டோன்ட் வெரி நான் உங்களை வந்து அவங்களோடய க்ரிடிட் கார்டு ப்ராசஸ் வந்து நான் பெயிடு அனாலிசிஸ் க்ரூப்ஸ்க்கு ப்ரோடக்ட் க்ரூப் டிப்பார்ட்மெண்ட்க்கு அனுப்பிச்சி விடுறேன் அவங்க வந்து உங்களுக்கு இப்போ காண்டெக்ட் பண்ணுவாங்கள் மேம் அவங்க உங்களை காண்டெக்ட் பண்ணுவாங்கள் மேம் ஆமாம் மேம் வேணும் மேம் பாஸ்போட் ஜெராக்ஸ் எல்லாம் உங்களோடய ஐடி ப்ரூஃபை வாங்கு மேம் பாஸ்போட் வச்சிருந்தாலும் கொண்டு வாங்க வீட்டு ஆமாம் மேம் டாக்குமெண்ட் அது ஜெராக்ஸ் வேணும் மேம் கண்டிப்பாக வேணும்ல ஆ ஓகே தேங்க்ஸ்